தொழில்நுட்பத்தில் வந்து அப்துல் கலாம் வந்து அவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் வந்து இளைஞர்களை நல்லா மோட்டிவேஷன் பண்றதை வந்து அவர் ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணி படிக்க வைக்கிறது கனவு காண்றது அவர் தான் வந்து இதெல்லாம் சொன்னார் அவர் தான் வந்து எல்லாத்தையும் அப்துல் கலாம் தான் வந்து நல்லா ஏ ரொம்ப வறுமையில் இருந்து நல்லா படித்து நம்ம விஞ்ஞானி இதெல்லாம் வந்து சயின்டிஸ்ட்டு தான் வந்து அவர் தான் கண்டுப்பிடிச்சாரு நம்ம கல்வியில் பார்த்திங்கன்னா நம்ம காமராஜரை பற்றி சொல்லலாம் காமராஜர் வந்து அவர் வந்து படிக்கல அவர் வந்து சின்ன வயசுலையே படிக்காதனால் குழந்தைங்கள அவர் தான் வந்து நம்ம பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமே கண்டுப்பிடுச்சது யாருன்னால் கல் காமராஜர் தான் அவர் தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து காசு இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இருக்குல்ல பார்த்திங்களா அதுக்குலாம் வந்து காசு இல்லாமல் ஃப்ரீயாக படிக்க வைக்கணும் குழந்தைங்கள வந்து நல்லா பெரிய ஆளாக ஆக்கணும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத சொன்னது யாருன்னா காமராஜர் தான் ஏன்னால் வந்து அவர் படிக்காதனால் குழந்தைங்கள நல்லா படிக்க வச்சி ஃப்ரீயாக புத்தகம் கொடுத்து சீருடை கொடுத்து அவங்களுக்கு டிரெஸ்ஸு பென் பென்சிலு பேனா பென்சில் எல்லாத்துலேயும் இருந்து கொடுத்தது யாருன்னால் நம்ம காமராஜர் தான் பொழுதுபோக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து யார் சொல்லலானால் நம்ம ஆக்டர பற்றி நம்ம விஜய் விஜய் இருக்கார் ஏன்னால் விஜய் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் நடிக்கின்ற படம் அவர் வந்து எல்லா எளிய மக்களுக்கெல்லாம் நல்லா உதவி செய்வார் யாராக இருந்தாலும் பேசுகிறது பிடிக்கிறது நல்லா அதெல்லாம் நல்லா சொல்லுவார் நல்லா பண்ணுவார் நம்ம வர்த்தகம்னால் அந்தானி அம்பானி நம்ம அம்பானி தான் வந்து நம்ம உலகத்துலேயே முதல் இடத்தில் பணக்காரராக இருந்தார் ஆனால் இப்போ வந்து இவர் நாலாவது மூணாவது இடத்துக்கு போயிட்டார் அந்தானி தான் இப்போ முதலா முதல் இதில் இருக்கார் நம்ம என்ன வந்து இதில் என்ன மாற்றம்னால் நம்ம இந்தியா லெவல் என்ன தெரிஞ்சிக்கிட்டோம்னால் நம்ம இந்தியா தொழிநுட்ப இதுலேயே வந்து நாலாவது இடத்துல இருக்குது